எங்கள் அக்கா மேரேஜுக்கு முந்தநாள் ஃபோட்டோக்ராஃபர் வந்தார் வந்த அன்றைக்கி நானும் கே அவங்க ஃபோட்டோ புடிச்சிட்ருந்தாங்க எனக்கு ஃபோ கேமரா கொடுக்க முடியுமா நான் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறேன் ஃபோட்டோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கேட்டேன் அவங்களும் ஃபோட்டோ கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு கேம் எனக்கு ஃபோட்டோ பற்றி தெரியணும் எனக்குச் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க நானும் அந்தமாரி அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நானும் அந்தமாதிரி ஃபோட்டோஸ் பிக் நான் எடுத்தேன் அவங்க சொல்லிக் கொடுத்த பிக் எல்லாமே நேச்சுரலாக பார்க்கவும் அழகாக இருந்தது அதுக்கப்பறம் மேரேஜ் அன்றைக்கும் அந்தமாரி ஃபோட்டோஸ் கேட்டேன் இன்றைக்கு கொடுங்க நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும் அதை பற்றி அப்படின்னு சொல்லிச் சொன்னேன் அவங்களும் கோ ஃபோட்டோ கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்பறோம் நானும் அந்த ஃபோட்டோஸு மேரேஜில் டி மாடனாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேமாக அழகாக டிசைன் டிசைனாகலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் பார்த்துட்டு நேச்சுரலாகவும் அழகாகவும் இருந்துச்சுன்னாங்க